நான் இப்போ வரைக்கும் எந்த கடனும் வாங்கினது கிடையாது சப்போஸ் அப்படி வாங்குகிற கடனாக இருந்தால் என்னமாதிரி செயல்முறை இருக்கும்னு நான் சொல்கிறேன் பேங்குக்கு போகணும் பேங்க்கில் அவங்க என்ன நெசஸரி கேக்கிறாங்களோ ஆதார் பேன் கார்ட் பேங்க் டீட்டெய்ல்ஸ் எந்த இடத்துல தங்கிட்டு இருக்கீங்க என்ன எதுக்காக வாங்குகிறீங்க பர்ஸ்னல் லோனா ஹவுஸிங் லோனா இல்லை எஜுகேஷனல் லோனா கார் லோனான்ட்டு அவங்களே தனித்தனி லோன் என்ன லோனுன்னு கேட்பாங்க அந்த லோனு எந்த லோனுன்னு கரெக்டாக சொல்லி அதுக்கான என்ன அஷூரென்ஸை காட்டுறீங்களோ அந்த அஷூரென்ஸை காட்டி கேதர் பண்ணி அவங்க லோன் ஸேங்ஷன் பண்ணால் தான் அதுதான் கொடுப்பாங்களே நாமளாக எந்தவொரு லோனும் சட்டுன்னு கொடுக்க மாட்டாங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது கரெக்டாக இருந்திருந்தா அவங்களோட இன்கம் எந்த வேல்யூ இருக்குது அந்த இதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டுதான் அந்த லோனு கொடுப்பாங்க